இப்போவந்துங்க செ செஸ் இருக்குது செ கபடி இருக்குது கிரிக்கெட்டுருக்குது இந்த சிலம்பாட்டம் இருக்குது அந்த மாரி நிறையா விளையாட்டெல்லாம் இருக்குது ஆனால் எந்த விளையாட்டாக இருந்தாலும் அவுங்களுக் பிடிச்ச விளையாட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு ப்ரசரு கிசருலு எதுவுமே வராது நல்லா இருப்பாங்க ஜாலியாக இருக்கும் உடம்பும் நல்லாருக்கும் பிடிக்காத விளையாட்டெல்லாம் விளையாண்டால் யாருக்குமே பிடிக்காது அவங்க ஒரு விளையாட்டுனா அதில் நல்லாயிருந்தாங்கன்னா இன்னுமே மென்மேலும் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமா இருப்பாங்க வீட்டில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்டெல்லாம் பா நிற்கமாட்டாங்க ஒரு விளையாட்டு பிடிச்சிருச்சினா யார் சொன்னாலும் கேட்கமாட்டாங்க ஓடி போயிடுவாங்க விளையாட்றதுக்கு